வழிபாட்டுத் தலங்கள் அப்படின்னு பார்தோம்ன்னா மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலை சொல்லெலாம் அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் வந்து ரெங்கநாதர் கோவில் அப்புறம் வைரலூர் முருகன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு விஷேசமான தலம்னே சொல்லெலாம் அதுமட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் மசூதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென் ஜோசஃப் சர்ச் இருக்குது இது எல்லாமே வந்து பதினைஞ்சு கிலோ மீட்டர் தூரத்துலேயே வந்து பக்கத்துலேயே போய் பார்க்க கூடிய அளவுக்கு சுற்றுலாத் தலங்களுக்கு வசதியாக இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து புதுமை பூண்டி மாதாக் கோவில் இருக்குது அதே மாதிரி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வடுகர்பேட்டை புனித ஆரோக்கிய மாதா திருத்தலம்ன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து வீரமாமுனிவர் வந்து ஆயிரத்தி எழு நூற்றி பதினேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஏழு நூற்றி இருபதாம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் அங்கே தங்கி பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது து வந்து மிக முக்கியமான விஷயம் அதேமாதிரி ஒவ்வொரு திருவிழாகள்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோசமாக விமர்சையாக கொண்டாடுவாங்க அதில் வந்து ரெண்டு நாட்களில் விருந்தாளியெல்லாம் வரவழைத்து விருந்து உபசரிப்பு இருக்கும் மேளதாளம் இருக்கும் கச்சேரி இருக்கும் ஆர்ப்பாட்டம் இருக்கும் குழந்தைகளெலாம் மிக மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து ரொம்ப சந்தோசமாகே இருப்பாங்க உறவினர்கள்லாம் கூப்பிடுவாங்க நட்பு வட்டாரங்களையும் கூப்பிட்டு இந்த விழாக்களை வந்து சந்தோசமாக கொண்டாடுறதை வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வராங்க இது முக்கியமான ஒரு ஒற்றுமை நிறைந்த வழிபாட்டுத் தலங்களென்னு கூட சொல்லெலாம்